ஹல் ஆ குட் ஆஃப்டர்நூன்ம்மா நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட்ம்மா டென்த்து ஸ்டாண்டர்ட்டாம்மா ஏம்மா இப்போ போய் லீவ் கேட்குறீங்க அம்மா டென்த்தும்மா பப்ளிக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுதணும்ல எப்படி லீவ் தருவாங்கள் இல்லைம்மா உங்கள் பையனோடயா மார்க்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது எதுக்கும் நீங்கள் ஒன் டைம் போய் ஹெச்எம்யை பாருங்கள் அவங்க எதுவும் லீவ் கொடுக்கலாம் ஆ ஓகே ஆ தேங்க் யூ ம்